இந்த சேரு இருக்கு பார்த்திங்களா சேரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தயாரிக்கிறது நிறையா மாடல் வந்துடுச்சுங்க முன்னாடி வந்து நாற்காலியாக இருந்தது இப்போ பிளாஸ்டிக் ரப்பரு இப்படி முதல் கொண்டு வித விதமான டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க சேரு பாக்கிறதுக்கு அழகாக இருக்குது அதை வாங்குகிறதுக்கும் மனசு தோணுது ஆனால் ஒரு சேரை வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் எல்லாம் மழையிலலாம் போடும்போது அது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கிறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இது சரியான முறையில் அது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பது இல்ல அப்படி தயாரித்தாலும் அதுக்கு தகுந்தமாரி பொருட்களை கொண்டு அந்த சேரு வந்து உற்பத்தி செய்வது இல்லை அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது விலைக்கு தகுந்தமாதிரி தான் சேர்கள் வந்து தயாரிக்க முடியும் இருந்தாலும் ஒரு வருடமோ ஆறு மாதமோ இல்லை மூன்று மாதமோ மூணு வருடமோ மழைக்கும் வெயிலுக்கும் பொறுத்துதான் அந்த சேரு வந்து என்ன செய்யுது இருக்குது வெயில்லேயே அதிகமாக போட்டோம்னா அந்த சேரு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா உட்காந்தமுன்னா போய் டபக்குனு ஒடைஞ்சு போய்டுது மழைலேயே கிடந்துச்சுன்னா அது என்ன செய்யுது ரொம்ப நாள் ஆக ஆக அது வந்து போய் உட்காந்தமுன்னா ஒரு பக்கம் நெளிஞ்சிகிட்ருக்குது இப்படிதான் இந்த சேர்கள் வந்து தயாரிப்பில் வந்து இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது சேர்கள்லாம் நிறையா வந்தாலும் கூட உக்காருற மாதிரி சேர் இருக்குது அப்புறம் சுத்திகிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் சேர் இருக்குது உக்காந்து சுத்திக்கலாம் நாலு பக்கமும் அந்தமாதிரில்லாம் சேர் இருக்குது சாய்ஞ்சிக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்குது அடுத்து படுத்துக்கிட்டு படம் பாக்கிற மாதிரில்லாம் சேர்லாம் வந்திருக்குது நிறையா வந்திருக்குது இருந்தாலும் எதிர்மறையாக நம்ம என்ன சொல்வோம் கேட்டின்னா தயாரிப்பில் அந்த விலைக்கு தகுந்தமாதிரி தயாரிக்கிறாங்க அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஏன்னா விலையை பொறுத்து தான் அந்த பொருட்கள்லாம் வாங்கி தயாரிக்க முடியும் அதில் எதுவும் குறைபாடுன்னுலாம் இல்லை எல்லாம் நல்லாத்தான் தயாரிக்கிறாங்க ஆனால் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா வணிக்கத்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வணிகக்கடையிலேயும் சந்தை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விற்பனை செய்யும்போது எல்லோரும் சேரை வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற மாதிரி என்னது இருக்கணும் அது ஒன்று எல்லா விலை சேர்களும் விலை உயர்ந்ததாக இருந்தால் எல்லா மக்களும் போய் என்னது வாங்க முடியாது அப்போ மக்களுக்கு தகுந்தமாதிரி வந்து பாத்திங்கன்னா அந்த சேர்கள் வந்து பாத்திங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க அது என்னது பெரிய பெரிய வணிகக்கடைகளுக்கு வருது அதை மக்கள் வந்து பாத்திங்கன்னா பணம் கொடுத்து என்ன செய்கிறாங்க வாங்குகிறாங்க அது அவங்களுடைய பயன்பாட்டிற்கு தகுந்தது போல இருக்குது அவ்வளோ தான்